ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்து ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு அறுபதாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரத்து நூற்றி முப்பத்தொன்று அஞ்சு லட்சத்து எழுபதெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்னு